இப்போது கிராமப்புறத்தில் வந்து போக்குவரத்து இப்போது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்னதுன்னால் ஒரு இடையூறாகவே இருக்கும் ஏன்னால் வந்து லிமிட் ஆஃப் பீரியட் அந்த டைமிங்கில் தான் வந்து பஸ் வந்து போகும் காலையில் ஒரு பஸ் வரும் மதியம் ஒரு பஸ் வரும் இல்லை ஈவினிங் ஒரு பஸ் வரும் இந்த மாதிரி தான் பஸ் வந்து வந்து போகும் அதல்லாம் என்ன பண்ணணும் நாம் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோ இல்லை ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு பஸ்ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து விட்டாங்கன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து போய் விட்டு நகரத்தில் என்ன தேவையோ சிட்டீசில் என்ன தேவையோ அந்த பொருளை வாங்கிக்கொண்டு இல்லை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறவங் காலேஜுக்கு என்று சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து போய்விட்டு வந்திடுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் என்ன பண்றா கிராமங்கிறதுனால குறிப்பிட்ட அந்த டைமிங்கில் மட்டும் தான் பஸ் வந்து போகுது அதனால் வந்து போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு இடையூறாக இருக்கும் மக்களுக்கும் போக்குவரத்து போய் விட்டு வரது அது என்ன பண்ண வேண்டும் என்றால் அவங்க வந்து தொடர்ந்து பஸ் விடணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னா இருக்கணும் அதாவது ரெண்டு மணி நேரம் காலையில் மட்டும் ஒரு இப்போ காலையில் அதிகமாக வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க இருப்பாங்க காலையில் என்ன பண்ணணும் ஒரு காலையில் ஒரு ரெண்டு மூணு பஸ் இருக்கணும் மதியத்தில் ஒரு பஸ் அப்புறம் ஈவினிங்கில் வந்து காலேஜ் ஸ்கூல் முடித்திட்டு வரவங்க இருப்பாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸை வந்து டைமிங் பார்த்து விட்டாங்கன்னா என்றால் அதாவது அந்த ரஷ்ஷான டைமிங்கில் ரெண்டு மூணு பஸ்ஸோ இல்லை ஃப்ரீ டைமில் ஒரு பஸ்ஸோ அந்த மாதிரி விட்டாங்கன்னால் வந்து மக்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து கரெக்ட்டாக இருக்கும்